பத்திரிக்கைகளில் நாம் நமது வீட்டில் இருந்தபடியே வெளியில் என்ன நடக்கிறது வெளிநாட்டில் என்ன நடக்கிறது நாம் இந்தியாவில் என்ன நடக்கிறது என்பதை அறிய உடனுக்குடன் நாம் தெரிந்துக்கொள்கிறதுக்கு நல்லா இதாக இருக்கிறது அது போக சில இதுகள்லாம் வந்து நாம் நம்பத்தகுந்தது மாதிரியும் இல்லை சிலதுகள்லாம் வந்து நாம் நம்ப முடிகிற மாதிரி பத்திரிக்கைகள் இருக்கிறது வெளிநாட்டுச் செய்திகள் அரசியல் நம்ம வெளி ஊரில் என்ன நடக்குது வெ வெளி இது கோயில் குளம் எல்லாமே நாம் வந்து உடனுக்குடன் பத்திரிக்கையில் வே நாம் பார்த்து தெரிஞ்சிக்கிறோம் அதைப் பற்றி நாம் வந்து தெரிஞ்சு எதை வேணாலும் நம்மளுக்கு நல்ல யூஸாக இருக்குது நம்மளுக்கு எதோ ஒரு பக்கம் போகணும் அப்படின்னா அதை நாம் விரும்பி போறதுன்னால் போகலாம் இல்லைன்னாலும் இருந்துக்கலாம்